இப்போ ஏ என் உடம்பில் ஆரோக்கியமாக வச்சிக்க என்ன பண்ணணுன்னா நீங்கள் டெய்லி காலைல அதிகாலையில் எழுந்துரிச்சி வாக்கிங் போகலாம் ஜாக்கிங் போகலாம் ரன்னிங் போகலாம் இதில் எது பெஸ்ட்டுனா வாக்கிங் போகிறது ஸ்லோ வாக்கிங் தான் பெஸ்ட்டு கை காலை ஆட்டி நல்லா வாக்கிங் போனோம்னா உடம்புக்கு நல்லது இப்போ காலைல எழுந்சு போனோம்னா மைண்டு ரீஃப்ரெஷ் ஆகும் இப்போ பல க மனசில் கவலையெல்லாம் இருந்துச்சுனா அது கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ உடம்புல வந்து எதுன்னா இந்த சத்து குறைபாடு இருந்துச்சினா காலைல அந்த தேவையான ஃபுட்டை எடுத்துகிட்டு போனோம்னா அது நல்லது இதே ஜிம்முக்கெலாம் போனால் அது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெ பெனிஃபிட்டாக இருக்கும் காலையில் வாக்கிங் போயிவிட்டு ஜிம்முக்கெலாம் ஒர்க் போய் எக்ஸ்சைஸ் பண்ணிணோம்னா அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இப்போ நீங்கள் ஜாக்கிங் போனீங்கன்னா வேர்க்க விறுவிறுத்து ஓடுனோம்னா ஓட ஓட நமக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு டொண்ட்டி மினிட்ஸில் உடம்பு டையர்ட் ஆகிரும் அது முழுசாக ஃபுல்ஃபில் கம்ப்ளீட் பண்ண முடியாது அதே நம்ம வாக்கிங் போகிறோம்னா ஒன்னான்டா ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் போனோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா இப்போ அதே நம்ம ஈவ் ஈவினிங் போகிறத விட மார்னிங் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு இப்போ இப்போ மார்னிங் போனோம்னா இப்போ தேவைன்னோ ஒரு தேவையான கலோரிஸ்லாம் கிடைக்கும் நல்லா ஊட்டச்சத்து கிடைக்கும் எல்லாம் எல்லா இதில் கிடைக்கும் இப்போ கலோரிஸ்னா என்னென்னா நம்ம தேவையான கெட்ட கொழுப்பு அதை அழிக்கிறதுக்கு தேவையான ஃபுட்டோடய கலோரிஸ் இப்போ கலோ நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு நடக்கலாம் காலைல வாக்கிங் போகிறவுங்களும் பெஸ்ட்டு ஜாக்கிங்கோடய சைக்ளிங் போகலாம் சைக்ளிங் போனால் நம்ம வெயிட்லாஸ்க்கு நல்லா உதவும் பாடி மெயின்டென் பண்ணுறதுக்கு நல்லா உதவும்